மேம் ஹலோ குட் மார்னிங் மேம் மேம் நான் வந்து முல்லைக்கொடி பேசுகிறேன் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் நான் நான் சிவில் டிப்பார்ட்மெண்ட் மேம் நாங்கள் வந்து என்எல்சிக்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயமா போய்விட்டு விசிட் பண்ணலான்னு இருக்கோம் மேம் அதுக்கு உங்களோட பர்மிசன் வேணும் மேம் நாங்கள் மண்டே போகலான்னு இருக்கோம் மேம் க்ளாஸ் இன்சார்ஜ் வந் இன்சார்ஜுக்கிட்ட போய் கேட்டோம் அவங்க வந்து நீங்கள் வந்து பிரின்ஸ்பளை கேட்டுவிட்டு போங்க நான் வேணா அழைச்சிட்டு போகறேன் அப்படினு சொன்னாங்க மேம் ஆ மேம் ஆ ஆ சரிங்க மேம் அப்போ நாங்கள் வெட்னெஸ்டே போகலாமா மேம் எங்கள் விஜயலெக்ஷ்மி மேம் தான் வந்து கூட்டிகிட்டு போகறேன் அப்படினு சொல்லுருக்காங்க நீங்கள் பர்மிசன் லெட்டரை மட்டும் எழுதி தாங்க மேம் நாங்கள் அவுட் பஸ்ஸில் தான் மேம் போகலான்னு இருக்கோம் ஆ நம்ம காலேஜ் பஸ்ஸில் போனோம்னா அவங்க வந்து பிரின்ஸ்பலோட சைன் இருந்தால் தான் நம்ம போகலாம் லெட்ரு எழுதிகிட்டு வாங்க அப்படினு சொன்னாங்க மேம் ஓகே மேம் ப்ராஜெக்ட் விஷயம்னு சொன்னதால் தான் அவங்க வந்து பிரின்ஸ்பளை கேளுங்கள் பர்மிசன் வாங்கிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்ருக்காங்க மேம் இப்போ நம்ம நெய்வேலியில வந்து நிறைய நிலக்கரி எடுத்து அங்கங்கே தோண்டி நிலக்கரியோட எ அளவு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது மேம் அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோன்னா கம்மியாக நிலக்கரியை வச்சி எப்படி அதிகமாக கரெண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கோம் மேம் தேங்க் யூ மேம் தேங்க்ஸ் சரிங்க மேம் நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் மேம் ஓகே மேம் எப்போ மேம் வந்து பர்மிசன் லெட்டர் வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ பிஸியாக இருக்கீங்களா ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம்